எங்கள் சமையலறையிலைன்னா மிக்ஸி மிக்ஸி இருக்குது இந்த மிக்ஸி இல்லாத காலங்களில் வந்து அம்மியில் அரைப்போம் அம்மியில் வந்து சட்னி அரைப்போம் மசாலாக்கள் கறி கொழம்புக்கு மசாலா அரைப்போம் அது அவ்வளோவு இனிமையாக இருக்குது சாப்பாடு மசாலா அரச்சு கறி கொழம்பு வைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுறது ரசத்துக்கு அரைச்சி சமைச்சா அந்த ரசத்தோடய டேஸ்ட்டே வேறு இன்னும் இன்னும் வேணும் வேணும்னு சொல்லிவிட்டு குடிக்கலாம் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் மிக்ஸியில் அதை மிக்ஸியில் அரைச்சா அந்த டேஸ்ட்டே வரது கிடையாது இதே மாதிரி தான் அன்றைக்கு வந்து நல்லா அம்மியில் அரைச்சா நல்லா மை போல வரும் இதே மிக்ஸியில் அரைக்கும் போது பார்த்தா அந்த அந்த அந்த அந்த அம்மியில் அரைச்சா அந்த வந்து எஃபெக்ட் வந்து அந்த இது கிடைக்கறதே இல்லை அது க்ரைண்டரு பார்த்தா இட்லி தோசை இல்லாமே நம்ம கையில் வந்து ஆட்டுவோம் அந்த கை ஆட்டுக்கல்லை வெச்சு ஆட்டும் போது நம்ம அங்கே உடலுக்கும் என்ன செய்து ஆரோக்கியம் கிடைக்குது மனசுக்கும் கொஞ்சம் திருப்தி கிடைக்குது நாங்கள் எக்ஸர்சைஸ் செஞ்ச மாதிரி இருக்கும் இதே க்ரைண்டரில் போட்டு நாம் இருக்கிறதால நம்ம உடல்நலம் பாதிக்கப்படுது நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாத நம்ம உடல் உறுப்புகள் எதுவுமே செய்யுற செய்ய முடியாததால தான் கொலஸ்ட்ரால் அது இதுன்னு உடல் எடை அதிகரிக்குது இது மாதிரி காரியங்கள் இப்போ நம்ம எக்ஸர்சைஸே போகத் தேவையில்ல இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இருக்கும் போது என்ன செய்யணும் நம்ம எக்ஸர்சைஸுன்னு ஒரு இது தேவையில்லை அது பார்த்தீங்கன்னா கேஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அவசர ஒரு எமர்ஜென்சிக்குனுன்னா கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதே வந்து நம்ம வந்து அடுப்பில் செஞ்சோனா சமையல் விறகு வெட்டி அதில் பாருங்கள் விறகு வெட்டி அடுப்பு பற்ற வெச்சு சமையல் சமையல் செஞ்சு இருக்கும் போது அந்த சாப்பாடு வந்து மிகவும் சுவையாக இருக்கும் அப்போ அதில் வந்து நம்மோடய உடல் உழைப்பு நம்ம அது அதுக்கு வந்து அந்த பங்கு வகிக்குது நம்மளோடய உடல் உழைப்பு வந்து பங்கு அதேபோல கேஸ் வந்து அது இல்லை உடனே தட்டுறோம் செய்து வைக்கிறோம் இதுக்கு பணம் மட்டும் தான் கேஸுக்கு தேவைப்படுதே தவிர ஆனால் விறகு அடுப்புக்கு என்ன செய்து நம்ம போய் விறகு வெட்டிகிட்டு வந்து நம்மோடய சுய உழைப்பு சுய இது அப்போ அது கிடைக்குது சிலிண்டரை பொறுத்த வரையும் பார்த்தா கேஸ் கேஸ் வந்து வாங்கணும் வாங்கினாதா கேஸ் இல்லாத காலங்களில் என்ன செய்வது பணம் வேணும் பணம் கேஸ் வாங்கினா பணம் வேணும் பணம் வேணும்னா உழைக்கணும் உழைக்கணுன்னா வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கலாட்டி என்ன செய்ய முடியாது கேஸ் சிலிண்டரை ப ஒன்றும் செய்ய முடியாது ஓவன் அந்த அந்த காலத்திலேலாம் என்ன செய்வாங்க இந்த சிரட்டைகள் கண்ணாடி இதுகளைலாம் வச்சு என்ன செய்வாங்க அந்த உணவுகளை அந்த பதப்படுத்துவதற்கும் உணவுகள் அந்த வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு சில மட கேக் செய்வாங்க ஓவன் கேக்கு இது மாரி இதுகள்லாம் வந்து நல்லா ரியலாகவே செய்வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இப்போ வந்து என்னென்னால் அந்த ஓவன்ல வைக்கிறது இதுனால உடலுக்கு என்ன செய்வது உடல் நலத்துக்கு கேடுகளையும் இதுகளையும் விளைவிக்குது